இப்போது வந்து கலாச்சாரங்களெலாம் மாறாமல் இருக்குன்னா என்னென்ன சொல்லலாம்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் கூத்தாண்டவர் கோவில்னு சொல்லுவாங்கள் குவாகம் என்ற ஊரில் வந்து கூத்தாண்டவர் கோவில் இருக்குது இது வந்து வருடங்கள் வருட வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் ஒரு தடவை நடக்கிறது ரொம்ப பிரமாண்டமாக நடக்கும் எப்படின்னா திருநங்கைகளெலாம் என்ன பண்ணுவாங்கன்னால் இப்போது அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாவே அவங்களுடைய ஃபங்க்ஷன் நடக்கும் அழகிகள் போட்டி அதை மாதிரிலாம் நடக்கும் அந்த அழகிகள் போட்டியெலாம் இன்னுமும் மாறாமல் ஃபர்ஸ்ட்லேருந்தே நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இப்போ தான் வந்து அதை வந்து ரொம்ப வெளிப்படுத்திட்டு இருக்காங்கள் அந்த கலாச்சாரம் வந்து இன்னும் நல்லா மேம்படும் மேன்மேலும் வளர் வளரணுன்றதுக்காக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கள் அது வந்து மா மார்னிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அழுகாலம் சொல்லிட்டு அவங்களுடைய தாலியை வந்து அறுத்துட்டு இதை மாதிரி ஃபர்ஸ்ட்டே அவங்க வந்து அந்த பூசாரிங்க மூலியமாக வந்து தாலி கட்டிப்பாங்க தாலி கட்டிட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னால் இப்போது ஒரு டெத்து நடக்குதுன்னா எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி அங்கே வந்து எல்லோருமே அழுவாங்க அதெலாம் அழுவலாம் வந்து அவங்களுடைய மரபு மரபுகளெலாம் மாறாமல் இன்னுமும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இப்போது வந்து இருபத்தி மூணு வயசு ஆகுதுன்னா என்ன இருபத்தி மூணு வருஷமாக நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடிலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னா இது எத்தனை வருஷமாக நடக்குதுன்னு யாருக்குமே தெரியலை ஆனால் இந்த கூத்தாண்டவர் கோவிலுன்றது பெ மிக பிரமாண்டமாக நடக்கும் அது அது வந்து ஒரு மரபு மாறாமல் தமிழ்நாட்டில் இருக்கற ஒரு கோவில்னு சொல்லுவாங்கள் அப்புறம் காஞ்சி காஞ்சிபுரம் காமா காஞ்சிபுரத்தில் இருக்கற அத்திவரதர் அத்திவரதர் வந்து இப்போலாம் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பத்து வருஷமாக எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது வந்து சுவாமியே வந்து உள்ள குளத்துலேருந்தே எடுப்பாங்கள் அது ஒன்று இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்புறம் வந்து வேலூர் வேலூர் கோட்டை இருக்குது அப்புறம் செஞ்சி விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சிக் கோட்டை ராஜா ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்கள் அதுவும் இருக்குது பணமலைப்பேட்டைன்னு சொல்லிகிட்டு ஒரு முருகர் கோவில் ஒன்று இருக்குது அதெலாம் வந்து மரபுகள்லாம் மாறாமல் இன்னும் இருக்குது இது மாதிரிலாம் நிறையா இ இருக்குது அப்புறம் ஆசிரமங்கள்லாம் எந்தெந்த கோவில்லாம் இருக்கோ அந்தந்த கோவிலில் ஆசிரமங்கள்லாம் இருக்குது இப்போ வந்து தீப்திகா ஆசிரமங்கள்னு சொல்லிட்டு ஒரு கோவில் ஒன்று இருக்குது தஞ்சாவூரில் ஆனால் அந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் பக்கத்துலேயே தான் இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோவில் மாதிரிலாம் ஒரு ஹிஸ்டாரிக்கள் கோவில்லாம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அதோடைய கல்வெட்டு சிற்பங்கள்லாம் மோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதில் இருக்கற நந்தி நந்தி அப்புறம் நிறையா இருக்குது அந்தக் கோவிலுடைய நிழல் வந்து கீழே வந்து அந்தளவுக்கு இது கீழேயே படியாது நிழல்லாம் அந்த கோவிலோடு கோபுரம் நிழல்லாம் தெரியாது அதெலாம் வந்து ரொம்ப இன்னுமும் மாறாமல் ஆச்சரியங்கள்லாம் உள்ள கோவில்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து த தஞ்சாவூரும் சொல்லுவாங்கள்